கிருஷ்ணகிரியில் வந்து மக்கள் வந்து முன்ன கம்மியாக இருந்தது இப்போ மக்கள் வந்து ஜனத்தொகை வந்து அதிகமாக்குகிறாங்க இப்போ பொருளாதாரம் போகிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை டிராஃபிக் அந்தளவுக்கு வண்டிகளும் ஸ்கூலுங்க அக்கம் பக்கம் வண்டி ஓட்டுறதுக்கே முடிகிறது இல்லை அவ்வளோ டிராஃபிக்கு காருக்கும் போகிறதுக்கு வழி இல்லை பொது மக்கள் அதில் டூ வீலர் வர்றது ஆட்டோவுக்கு போகிறது சாலைகள் ரொம்ப குறுகலாக இருக்குது ரொம்ப விரிவாக கூட இல்லை அந்தளவுக்கு நடுவில் அந்த இது போடுறாங்க தடுப்பு மாதிரி போட்டுவிட்ருறாங்க செவரு மாதிரி எழுப்பிட்டு அதில் வந்து வரணும் போகணுனா ரொம்ப குறுகலான இடத்துல வண்டிங்க ஒரு பார்க்கிங் பண்ணி வச்சிடுறாங்க கா டுவீலருங்க காருங்க அதில் நம்ம தாண்டி போகணும் அதில் பஸ் போகுது பஸ்ஸுக்கு பின்னாடிதான் போகணும் வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ரோடுகளுக்கு அதனால் எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சேவை செய்கிற மாதிரி ஒரு மருத்துவமனை வந்து உள்ளுக்குள்ளே இல்லை அது ஒரு மிக மக்களுடைய பெரிய தாக்கம் அதுதான் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் கோரிக்கையும் வெளியே இருக்கறதுனால் உள்ளுக்குள்ளே இல்லாதவங்க எல்லாம் தவியாக தவிக்கிறாங்க ஏழை பாழை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற கூலி தொழிலார்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க